ஹலோ சொல்லுங்கள் யார் பேசுறது ஆ சொல்லுங்கள் அப்படி ஆ சரிங்க சொல்லுங்கள் சரி சொல்லுங்கள் நம்ம வந்து கிலோமீட்டருக்கு வந்து பதினாலுருவா சார்ஜு பண்றோம்ங்க கிலோமீட்டரு முந்நூற்றி பதினெட்டு கிலோமீட்டரு வருதுங்க போய்ட்டு இப்போ டோல்கேட் அதில் ஒரு நாலு டோல்கேட்டுருக்கு அப்புறம் செக்போஸ்ட்டு அங்கே எல்லாம் இருந்ததுன்னா அப்போ அதுக்கெல்லாம் அதெல்லாம் உங்களுடையது அப்புறம் டிரைவருடைய பேட்டா வந்து அதுவும் உங்களுடைய சார்ஜுங்க மற்ற எதுவுமே உங்களோட இதில் வாடகை இதில் வராது எல்லாம் நாங்க நாங்கள் பார்த்துக்குவோம் என்ன அங்கே டோட்டலாக எப்படியும் ஒரு அரௌண்டாக ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் வரும்ங்க ஆ இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுடைய வசதிக்கு தகுந்தாப்பில நீங்கள் என்ன எங்கே எங்கே நிறுத்தணும் என்ன வேலையாக உங்கள் அது உங்களோட வேலையை எல்லாம் ஆ இது வந்து உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக நீங்கள் இது எடுக்கிறதுங்க டிராவல்ஸ் எடுக்குறீங்க அதனால் நீங்கள் எங்கே நிறுத்த சொல்கிறீங்களோ உங்களுடைய ஒர்க்குக்கு எது வேணுனாலும் நாங்கள் கோஆப்ரேட் பண்ணித்தருவோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சர்வீஸெல்லாம் நல்லா செஞ்சுத் தருவோம் இப்போ இல்லை இல்லை நான் நான் நானே நாங்களே தான் ஓட்டுறோங்க ஓன் டிரைவர் தான் அதனால் உங்களை கொஞ்சம் சேஃபாக இருக்கும் டிராவல்ஸ் சரி வேணும்னா சொல்லுங்கள் புக் பண்ணிக்கலாம் வேணும்னா சொல்லுங்கள் ட்ராவல் புக் பண்ணிக்கலாம் எத்தனை மணிக்கு வரணும் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிவிடுங்க நான் அதுக்கு தகுந்தாப்பில வந்துறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது சரிங்க சரி ஓகேங்க சரி ஓகேங்க நீங்கள் எப்படி சொல்லுங்கள்

அதான் அந்த கிலோமீட்டர் மற்றவங்களோட நம்ம கம்மியாக தான்ங்க வாங்குறோம் அதனால் நீங்கள் மற்றவங்கள விசாரித்து பாருங்கள் ஃப்ரெண்டை விசாரித்து பாருங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு முன் அமௌண்ட் வந்து ஒரு தௌசண்ட் வந்து ஜிபே பண்ணிடுங்க நான் சொன்ன டைமில் கரெக்டாக வந்துறேன் நீங்கள் டிராவலிங் முடிஞ்சொன்னே கூட மிச்ச அமௌண்ட் பே பண்ணிடலாம் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு எனக்கு அமௌண்ட் போட்டு விடுங்க ஓகே ம் ஓகேங்க